திருவாரூர் மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படினு யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க திருவாரூர் மாவட்டம் அப்படின்னாவே அங்கே தேர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கலை வடிவமாக இருக்கு தொன்றுத்தொட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து சோழர்கள் ஆட்சி அப்போத்துலருந்து அந்த தேர் இருக்கு அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் மக்களால் இழுத்துட்டுருந்தாங்க அதற்கப்பறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஹைட்ராலிக்ஸ் வீல் செட் பண்ணி அது மூலமாக நகர ஆரமிச்சிது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் கடைசியில அப்படி இல்லைன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல அங்கே ஆழித் தேரோட்டம் நடக்கும் திருவாரூர் தேரை ஆழித்தேர் அப்படினும் சொல்லுவாங்க பங்குனி உத்திரம் அப்போ இந்த தே திருவிழா நடக்கும் அப்போ ரொம்ப அது மக்கள் அவ்வளோ ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாது லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கு குவிஞ்சிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது அது அதில் அந்த டைம்மில் வந்து அங்கே ஆரூரா தியாகேசா அப்படினு ஒரு வார்த்தை ஒரு உச்சரிப்பு நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கும் அதை கேட்கும்போது நம்ம ஒடம்பில் நமக்கே தெரியாமல் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப பக்தியாக இருக்கமாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே போனால் அதேமாரி அங்கே சொல்லவே வேணா தியாகராஜர் தியாகராஜரோட பாதத்தை வந்து நம்ம பார்க்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா வருஷத்தில் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் தான் அவரோட பாதத்தை பாதம் தெரியும் மற்ற நாள் எல்லாமே அதை மு பாதத்தை மலரால் மூடிதான் வச்சிருப்பாங்க நான் ஒரு தட ஆனால் பார்த்துருக்கேன் பங்குனி உத்திரத்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நா போய் பார்த்துருக்கேன் ஸோ திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கும்போது கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது இந்த தேரும் தியாகராஜர் கோவிலும் தான் அதேமாதிரி அந்த தேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தேரில் ரொம்ப சின்ன சின்ன சின்ன சின்னதாக கலை வடிவங்கள் சுற்றி செதிக்கிருப்பாங்க அது எல்லா கலை வடிவத்தையும் நல்லா கூர்ந்து கவனிச்சோன்னா அந்த சோழர்களோட மொத்த ஆட்சியையும் அதில் க்ளியராக சொல்லிருப்பாங்க அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணிருக்காங்க அந்த காலத்துலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா ஆழித்தேரோட்டத்துக்கும் போய்விடுவேன் கண்டிப்பாக என்ன நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே போய்விடுவேன்